எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச புக் புக்குன்னா காமிக்ஸ் புக் தான் அந்த குழந்தைங்கயெல்லாம் படிக்கிற அந்த சின்ன கதைங்க குட்டி கதை இது தெனாலிராமன் கதை ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி திரைப்படம் என்னக்கு பிடிச்ச படங்கள்ன்னு அதிகமாக இல்லை ஆனால் நான் எல்லா படத்தையும் பார்ப்பேன் அப்புறம் எனக்கு பிடிச்ச டிவி நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சிங்கறது சூப்பர் சிங்கர் பார்ப்பேன் சூப்பர் சிங்கர்னா நல்ல காமெடி இருக்கும் என்டர்டைமெண்ட்டாக இருக்கும் பசங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்குயெல்லாம் இருக்கிற டேலண்ட்ஸ் வெளி கொண்டுவரதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க அங்கே அங்கே எல்லா டிஸ்ட்ரிக்கும் போய் பசங்க எந்த பசங்க நல்லா பாடுறாங்க அப்படினு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதில் ப்ரைஸ்சும் கொடுப்பாங்க அதுபோக நல்லா பாடுறவங்களுக்கு படத்தில் பாடறதுக்கு வாய்ப்பும் கொடுப்பாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரியங்கா ம கா பா அவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும்